ஆ ஹலோ சொல்லுங்கள் யார் பேசுகிறிங்க ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கக்கா ஆ சரிம்மா என் என்ன பூம்மா வேணும் ஆ இருக்குதும்மா இருக்குதும்மா கலர்ஸ் ஏதாவது வேணுமா ரோஸ் இருக்குது மஞ்சள் இருக்குது ரெட் இருக்குதும்மா உங்களுக்கு என்ன கலரில் வேணும்

சரிம்மா சரிம்மா கலந்துக் கொடுத்துட்லாம்மா ம் ஆ ஒரு கிலோ போதுங்களா உங்களுக்கு ஆ சரி வெள்ளிக் கெழம எத்தனை மணிக்கு வேணும் ஆ ஒம்பதரைக்கி ஓகே ஓகே கரெக்டாக ஒம்பதரைக்கி வேணுமா முன்னாடியே வேணுங்களா அதெல்லாம் இல்லைம்மா அதெல்லாம் இல்லைம்மா நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிக் கொடுக்குறோம் என்ன ர ரேட்டு ஒரு கிலோ அறநூறுரூவாம்மா ஆமாம்மா ஆமாம்மா அறநூறுரூபா தான் அதுவும் நீங்கள் முகூர்த்த தேதியில் கேட்குறிங்கங்கிறதால தான் அறநூறுரூபா இல்லைன்னா முந்நூறு நானூறு அந்த மாதிரி தானும்மா அதெலாம் பூவெலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்மா நீங்கள் கேட்கவே வேணாம் நல்லா தரமாக தான் வச்சுருக்கோம் சரிம்மா ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா நான் கால் பண்ணுறேன் வீட்டுக்கு வந்துடும்மா உங்களுக்கு எட்டு மணிக்கெலாம் கொடுத்துருவோம்மா ஆ சரிம்மா வைக்கிறேம்மா